இந்தியாவில் மட்டுமே அதிகளவு மருத்துவர்களுக்கு குறைந்தளவு செவிலியர்கள் பயன்படுத்தப் படுகின்றனர் பிறவு பிற மாநிலங்களில் அதிகளவு செலிவிலியர்கள் பயன்படுத்தப்படும் உள்ள நிலையில் குறைந்தளவு மட்டுமே மருத்துவர்களும் பயன்படுத்தப்படுகின்றனர் முன்னூறு மக்களுக்கு மட்டுமே ஒரு செவிலியர் என்ற கணக்கில் கீழ்படி உள்ளது ஆனால் அறுநூத்தி ஐம்பது என்ற மக்கள் தொகையில் அதிகளவு செவிலியர்கள் பயன்படுத்தப்பட உள்ள நிலையில் இருக்கின்றன